கண்டிப்பாக நான் சந்தித்திருக்கேன் எங்கள் அப்படின்னா நான் தமிழ்நாட்டுலேருந்து ஆந்திரா போகிறப்ப தமிழ் வந்து எல்லாருக்கும் தெரியாது ஆந்திராலேயுமே அவ்வளோவா ஆங்கிலம் பேச மாட்டேங்கிறாங்க ஆந்திராவில் வந்து அவங்க மொழி தான் பேசுகிறாங்க தெலுங்குன்றது தான் அவங்க பேசுகிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டுலேருந்து போயிட்டு அவங்கள்ட வந்து இங்கிலீஷில் பேசினோம் அதாவது ஆங்கிலத்தில் பேசினாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிது அவங்க மொழியில் அவங்க நம்மகிட்ட பேசும் போது நமக்கு புரியாமல் ரொம்ப திணற ஆரம்பித்துட்றோம் அங்கே ஒரு ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கி இருந்தோம் ஆனால் அவங்களுக்கு நான் நாங்கள் தண்ணி தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம் அப்படின்னா அவங்க அவங்க மொழியில் வந்து நாங்கள் தண்ணின்னு கேட்குறத அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அது எனக்கு இன்னொரு சிரமமா இருந்துச்சு எப்படி நம்ம இவங்கள்ட பேசி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு சாப்பாடு கேட்குறதுக்கு எப்படி என்ன என்ன கேட்குறதுன்னு தெரியலையே அந்தமாதிரி நாங்கள் திணறி திணறி இருந்த நாட்கள் வந்து இன்னமுமே மறக்க முடியாது